சமையலறை கழிவறையில் எலி கரப்பான்பூச்சி அது மாதிரிலாம் சிலலாம் க எலினால் இப்போ வந்து அதுக்கு பாதுகாப்பான ஒரு இடத்துல நம்ம தங்கணும் அப்படின் நினைக்கும் அதோட எ வேலையே என்னென்ன அது துருதுருப்பாக இருக்கும் அப்புறம் வந்து துணியெல்லாம் கடிக்கிறது அது மாதிரி தான் ஏன்னால் நம்ம வந்து அதை வந்து உள்ளே விடாத அளவுக்கு ஒரு இப்போ வீடு கட்டியிருக்கோனா அதை உள்ளே வராத அளவுக்கு அதை பார்த்துக்கணும் அது வராமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம என்ன வீட்டில் வேணால் பூனை அது மாதிரி வளர்த்துக்கிட்டா எலியெலாம் வராது கரப்பான்பூச்சி அது மாதிரி வராமல் இருக்கணுனால் நம்ம ஒட்டடை அப்புறம் வந்து சந்துலெலாம் வந்து அழுக்கு சேராமல் மூலையில் மூலையில் அழுக்கு சேராமல் நிறையப் பொருட்களை வந்து என்னது எப்பேயுமே சுத்தமாக வெச்சுக்கிட்டா இந்தப் பொருள் எதுவுமே வந்து நம்மள அச்சுறுத்தாது அதெலாம் வராமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து சுத்தமாகவும் மூலையில் மூலையில் அழுக்கு சேராமலும் ஒரே இடத்துல நிறையப் பொருள் அடுக்கி வைக்காமலும் இருந்திருந்தால் அந்த அதோட அச்சுறுத்தலெல்லாம் இருக்காது அதுவும் நம்மளை தேடி வராது சுத்தமாக இருக்கிற இடத்துக்கு எதுக்கு வருது அது எதுக்கு அதெல்லாம் எங்கெங்கே இருக்குனால் சுத்தம் இல்லாத இடத்துக்கிட்ட அப்புறம் வந்து அழுக்குப் படிஞ்சுருக்கற இடத்துல அது மாதிரி இடத்துல தான் அது வந்து இருக்கும் அதெலாம் அது நம்ம ஒழுங்காக வெச்சுருந்தா அது நம்ம இடத்த தேடி வராது